ஓரளவு செய்தியெல்லாம் உண்மையான செய்தியாக தான் பேப்பரில் போடுகிறாங்க நான் பாக்கிறது சன் டிவி தமிழ் ஜெயா டிவி பேப்பர் தினகரன் தந்தி தினமணி எல்லா பேப்பர் பார்ப்பேங்க அதே போல் செய்தியும் சன் செய்தி ஜெயா டிவி தமிழ் எல்லா எல்லா டிவியும் பார்ப்பேங்க செய்தியலாம் பெரும்பாலும் உண்மையாக தான் இருக்குங்க இதே ஓரிரு பத்திரிக்கையில் சேர்த்து போட்டால் தான் ஒழிஞ்சு வேற எல்லாம் உண்மையாக தான் செய்தியெல்லாம் போடுகிறாங்க